விளையாட்டுக்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு விலை மதிப்பற்ற கருவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அதை தான் ஆராய்ச்சியாளர்களும் இப்போ வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி நிருபிச்சிருக்காங்கள் விளையாட்டுகள் உண்மையாகவே மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா நம்மள நம்ம விளையாடும்பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வேஸ் வாட்டர்ஸும் வந்துட்டு வெளியே வந்துடுது அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம விளையாடும்பொழுதும் மற்ற எந்த விஷயத்த பற்றியும் நினைக்க மாட்டோம் விளையாடும்போது ஒரே விஷயத்துல தான் நம்ம வந்து கான்ஸ்டேட் பண்ணுவோம் விளையாடும்பொழுது நம்முடைய தன்னம்பிக்கை சுயமரியாதை கற்பனை எல்லாருமே வந்துட்டு வளரும் ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு விளையாடும்பொழுது மனதையும் உடலையும் வந்துட்டு நம்ம ஒரு எப்பொழுதுமே ஆக்டிவாக வச்சுக்குவோம் நம்மளுடைய உணர்ச்சிகளையும் வந்துட்டு நம்ம செயல்படுத்துவோம் மற்றவங்க கூட அதிகமாக உறவு வந்துட்டு வச்சிக்குவோம் எல்லார் கூடயும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு கஷ்டமே இருக்காது அவங்க நம்மக்கிட்ட பேசவே இல்லை சின்னதாக ஒரு குழந்தைங்களுக்கு எப்படி வந்து மனஅழுத்தம் ஆரம்பிக்கும் அப்படினா அவங்க வந்துட்டு இந்த குழந்தை இந்த பொண்ணு இந்த பையன் நம்பக்கிட்ட வந்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கஷ்டமே ஆரம்பிக்கும் அதுவே நம்ம வே ஒருத்தவங்க கூட விளையாடும்பொழுது ஒரு விளையாட்ல நம்ப ஈடுபடும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா மத்தவங்க கூட பேசுவோம் பழகுவோம் எல்லாமே நடக்கும் அப்படிங்கும்போது எல்லார்கூடடியும் நம்ம பேசுவோம் அதனால் யாருகூடயும் நம்ம பேச மாட்டோம் அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கஷ்டம் வராது அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுடைய கற்பனைத் திறன் அதிகமாக வளரதனாலையும் நம்மளுடைய தன்னம்பிக்கை கூடவே அதிகமாக விளையாட்றதுனாலையும் நம்ம மத்தவங்க நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சின்ன சின்ன மனஅழுத்தம் அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன அழு கஷ்டந்தான் வந்துட்டு அதை மனசுக்குள்ளே சேர்ந்து சேர்ந்து மனஅழுத்தமாக இருக்குமா இப்போ வந்துட்டு நம்மளுடைய கற்பனைத் திறன் வளருது தன்னம்பிக்கை வளருது கூடவே சுயமரியாதை வளரதனால நம்ம வந்துட்டு மத்தவங்களை எதிர்பார்த்து வாழத் தேவயில்லை மத்தவங்க கூட விளையாட்றோமா அந்த டைம் விளையாடும்பொழுது சந்தோஷமாக எல்லாருக்கூடயும் பேசி சிரிக்கிறோமா அவ்வளோ தான் ஸோ இதுதான் வந்துட்டு விளையாட்றது மூலமாக மனஅழுத்தத்தை குறைக்கிறது